அறுபடை வீட்டுக்கு இது வரைக்கும் நான் போனது இல்லை அப்படி போகணுன்ற ஆசை எனக்குமே லைட்டாக இருக்குது வீட்டில் இருக்கறவங்க எல்லா பெரியவங்க சொல்லியிருக்காங்க அறுபடை வீட்டுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது எல்லோரும் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆனால் இதுவரைக்கும் அங்கே போறதுக்கான வாய்ப்பு எனக் கிடைக்கல பார்க்கலாம் இதுக்கப்புறம் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு வாய்ப்பு கிடைச்சா போகணும் போறதுக்கான முயற்சி பண்ணுவேன் திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகப் பெரிய பழமையான ஒரு கோயில் அது சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க சூரசம்ஹாரம் பறி சொல்லணும் அப்படின்னா சூரசம்ஹாரன்ற ஒரு நிகழ்வு என்னென்னால் கெட்டதுக்கு எதிராக நல்லது ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வை சொல்வதுதான் சூரசம்ஹாரம் அந்த சூரசம்ஹாரம் வந்து எந்த நிகழ்வு சொல்லுவாங்கன்னால் முருகர் வந்து சிவன்கிட்ட இருந்து ஒரு வேலை வாங்கிட்டு வந்து மூன்று அரக்கர்களை வந்து கொல்வார் அந்த அரக்கர்களை கொல்கிற ஒரு நிகழ்வு தான் சூரசம்ஹாரம்னு சொல்லுவாங்க இந்த சூரசம்ஹாரம் விழா வந்து கந்த சஷ்டி நாளில் வந்து ரொம்ப பிரமாண்டமாக கொண்டாடப்படுது